நான் வந்து பரதநாட்டியம் க்ளாஸ்க்கு வந்து போயிக்குனேன் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு நான் ரெண்டாவது படிக்கும்போது எனக்கு வந்து பரதநாட்டியம் க்ளாஸ்க்கு வந்து கூட்டிகினு போய் சேர்த்து விட்டாங்க நான் ரெண்டாவதிலேர்ந்து ஏழாவது வரைக்குமே பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் நா பரதநாட்டியம் வந்து எனக்கு பிடிக்கும் நான் வந்து அதை அதுக்கப்புறமும் ஆடினேன் நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெஸ்டன் டான்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஆனால் ரொம்ப அதிகமாக அதில் வந்து பெரிசா கற்றுக்கல ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து வெஸ்டன் டான்ஸில் வந்து நான் கோரியோகிராஃப் அப்படின்னா ஒரு சாங்க்கு சும்மா ஆடி பார்த்துருக்கேன் அவ்வளோதான் என் ஃபிரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் வந்து காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஃபிரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுகிற மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து ஆடுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களெல்லாம் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடினோம் அப்போது வந்து அந்த கோரியோகிராஃப்னால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் பண்ணுவோம் கோரியோகிராஃப் பண்ணிணது ஆனால் அந்த கோரியோகிராஃப் பண்ணிண பண்ணிணப்போ வந்து எங்களுக்கே அது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டாக தான் இருந்தது எல்லாம் பேசி சிரிச்சுகிட்டு நல்ல சந்தோஷமாக அந்த மாதிரி இருந்தது